எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பீச்சுக்கு போறதுன்னால் ரொம்ப ஆசைப்படுவாங்க எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் காரைக்காலில் பீச் இருக்குது பீச்சுக்கு போறதுன்னால் அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே யாருமே மிஸ் பண்ண மாட்டோம் எப்போது லீவு நாள் வந்தாலும் பீச்சுக்கு போகிறதுக்கு தான் விரும்புவோம் பீச்சில் என்னென்னலாம் இருக்கும் தெரியுமா பீச்சுக்கு போனோம்னால் போன உடனே ஃபர்ஸ்டு பார்க்கு பார்க்கில் ஊஞ்சல் இருக்கும் சறுக்கல் இருக்கும் அப்புறோம் பார்க்கு பெஞ்சில் உக்காந்து விளையாடலாம் அங்கே நிறைய பறவைகள்லாம் வரும் அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் ஒவ்வொரு பறவையோடய ஒவ்வொரு சத்தமும் இசை மாதிரி இருக்கும் அப்புறோம் வாட்டர்ஃபால்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்த்துக்கிட்ருந்தாவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்புறோம் பார்க்குக்கு போய்ட்டு பார்க்கில் கொஞ்சம் நேரம் உக்காந்து ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு பீச்சுக்கு போவோம் அந்த அலை அடிக்கிறதை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும் எங்கள் குழந்தைங்கல்லாம் தண்ணீரில குளிக்கிறது அப்படீங்கிறதே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் பீச்சுக்கு போய் அந்த அலையில் மூழ்கி மூழ்கி மூழ்கி எழுந்திரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் ரொம்ப நேரம் தண்ணியில் நின்றுட்டு பீச்சு மணலில் விளையாடிட்டு கோவில் கட்டி விளையாடிட்டு அதுக்கப்புறோம் திரும்பி பார்க்குக்கு பக்கத்தில் வருவோம் நிறைய ஷாப்பிங்லாம் இருக்கும் ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் பானிபூரி ஐஸ்க்ரீம் சுண்டல் சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் சோளம் இந்தமாதிரி வடை பஜ்ஜி ஐஸ்க்ரீம் எல்லாமே கிடைக்கும் பலூன்லாம் வாங்கி எங்கள் குழந்தைங்க விளையாடுவாங்க அப்புறோம் பால் வாங்கி அந்த காற்றுல பறக்கும்போது பலூன் பால் இதெல்லாம் வச்சு விளையாடுறது ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறோம் பட்டோலாம் விடுவாங்க காற்றுல மேலே பறக்கும் நல்லாயிருக்கும் இராட்ணம் சுற்றுவாங்க பீச்சில் எப்போவுமே பெரிய இராட்சத இராட்ணம் இருக்கும் இராட்ணம் சுற்றும்போது அந்த பீச்சை முழுசாக கவர் பண்ணி என் பீச்சை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இராட்ணம் பெரிசா இருக்கும் பெரிய இராட்ணமா இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் எத்தனை டைம் அனுபவித்தாலும் நமக்கு ஆசை விட்டு போகவே போகாது அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக ஆகிடும் அதனால் நாங்கள் அடிக்கடி பீச்சுக்கு போவோம்